ம் மாலதி சத்தியம் ஹோட்டலில் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணலாமா ம் அங்கே என்ன நல்லாயிருக்கும் சிக்கன் பிரியாணியா எவ்வளோ ரேட்டு ஒன் செவன்டியா வேற எதுவும் அங்கே நல்லாயிருக்காதா ஃபிஷ் ஃப்ரைலாம் நல்லாயிருக்குமா அங்கே சூப்பராக இருக்குமா ஆர்ட்ரு எத்தனை வாட்டி ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்ருக்க மூணு வாட்டியா இல்லை இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஆர்ட்ரு பண்ண போகிறேன் அதான் எந்த ஹோட்டல் நல்லாருக்கும்னு கேட்க தான் கேட்டேன் நல்லாயிருக்குமா ஆனால் என்ன ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்டா டூ ஹண்ட்ரேட் மேல தான் இருக்கும் இங்கே பரவாயில்ல ஒன் ஃபிஃப்டி இருக்குதுல சூப்பராக இருக்குமா எல்லாம் ஆமாம் நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டுருக்கேன் சத்தியம் ஹோட்டல் ஃபுட்டு செம்ம சூப்பராக இருக்கும் அப்பிடின்னு சொல்லிட்டு சரி நானும் வேணுணா ஆர்ட்ரு போட்டு சாப்புடுறேன்